எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு கூட்டுக் குடும்பமாகவே தான் இருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க பசங்க மாமியார் மாமனார் எல்லாருமே ஒரு குடும்பமாகவே தான் இருக்கோம் பெரிய குடும்பமாகவே தான் இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்தா கூட நாங்கள் வந்து கஷ்டமாயிடுது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே கஷ்டம் தான் அதனால வந்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருந்து அவங்களுக்கு கஞ்சி தான் வச்சு கொடுக்கறது ரசம் சாதம் அது மாதிரி காரம் இல்லாம ஏதாவது சாப்பாடு அவங்களுக்கு ஒருத்தவங்க சமைச்சாங்கன்னா அதேதான் சாப்பிட்டுக்கறது எல்லாருமே காரம் எல்லாம் ரொம்ப சேர்த்துக்கிறது கிடையாது கேழ்வரகு கம்பு இதெல்லாம் சிறுதானியம் பொருளெல்லாம் அரைச்சி வச்சிகிட்டு கஞ்சி வச்சுக்கறது அடிக்கடி அதையே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கும் ஹெல்த்து தானே அதனால் வந்து அது தான் யூஸ் பண்ணுறது மற்றபடி பிள்ளைங்களும் வந்து அதே விரும்பி சாப்பிடுவாங்க எது நல்லதோ அதுதான் சரின்னு சாப்பிடுங்கம்மான்னா அது செஞ்சி சாப்பிட்டுக்கறது தான் பிள்ளைங்களும் நாங்கள் வந்து குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கனால அடிக்கடி வந்து ஜுரம் வந்தாலும் ஒரு கசாயம் வச்சு பப்பாளி இல ஆடாத்தொட இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் கிராம்பு பட்டை கல் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டி எல்லாருமே குடிக்கிறது தான் பசங்களும் கேட்பாங்க வர்றதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதா அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போக மாட்டோம் வீட்லயே எதுவும் நாட்டு வைத்தியத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முடியாத கட்டத்துக்கு தான் சரின்னு போய் டாக்ட்டரை போய் பார்க்கறது அதனால் அப்படியே இப்போ ஓடிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது வந்து வயசானவங்களும் அப்போ அப்போ ஜொரம்ன்னு படுத்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி அதை தான் பார்க்கறது கை வைத்தியம் தான் முன்னாடி நாட்டு வைத்தியம் தான் முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ம்